எனக்கு பிடிச்ச விளையாட்டு வந்துட்டு கிரிக்கெட் தான் ஏன் வந்துட்டு அது எனக்கு பிடிக்கும் அப்படினா நான் வந்துட்டு ஐபிஎல் மேட்ச் எல்லாம் பார்க்க ஆரம்மிச்சேனா அதனால் எனக்கு வந்துட்டு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எதனால் பிடிக்கும் அப்படினா என்னுடைய ஃபேவரட் பேட்ஸ்மேன் வந்துட்டு யார் அப்படினா ஸ்மிருதி மந்தனா அவங்களால நான் இம்ப்ரஸ் ஆகி தான் எனக்கு வந்து கிரிக்கெட் ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சி அதுவும் இல்லாமல் அந்த பீரியட் வந்துட்டு கொரோனா பீரியடா அப்போ வந்துட்டு வீட்டில தானே இருந்தோம் ரெண்டு வருஷம் அப்போ வந்துட்டு என் அண்ணா கூடலாம் ஜாலியாக நான் வந்துட்டு விளையாண்டேன் அதுக்கப்புறமேட்டுக்கு நானும் அதிகமாக கிரிக்கெட் விளையாட ஆரம்மிச்சி ஃபுல்லாவும் கிரிக்கெட்டே பார்த்து அதிகமாக கிரிக்கெட் கூடவே என்னுடைய நேரத்தை நான் செலவிட்டதனால எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்துட்டு கிரிக்கெட் தான் நாங்கள் நைட்டு என் அண்ணன்ங்க கூடலாம் சேர்ந்து ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் நாங்கள் ஐபிஎல் பார்ப்போம் அப்படியே ஐபிஎல் பார்த்து பார்த்து மண்டை பூரா ஐபிஎல் தான் உடம்பு பூரா ஒரே கிரிக்கெட் வெறி தான் ஸோ அப்பத்துலேருந்தே எனக்கு வந்துட்டு கிரிக்கெட் தான் ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்ச விளையாட்டு நானும் வந்துட்டு கிரிக்கெட்டராக ஆகணும்னு தான் ஆசை ஆனால் ஃபினான்சியல் ரிலேட்டடாக கொஞ்சம் ப்ராப்லம் இருக்கிறதுனால நான் ஆகலை